அர்த்தநாரிஸ்வரர் திருச்செங்கோடு மலை அதில் ஆண்பாதி பெண்பாதி உருவம் அதில் இருந்து கோபித்துக்கொண்டு முருகன் பழனி சென்றார் பழனி சென்று அங்கே போய் பார்க்கையில தாய் மலை தெரிந்தது அங்கேருந்து மறுபடி குன்று இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம்னால் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக போய் ஆறுபடை ஆகிடுச்சு கடைசியாக வந்து ஐக்கியமானது பழனி மலை அந்த பழனி மலையில் வந்து முருகனுடைய அருள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இடும்பனையே அடக்கி ஆண்ட மலை வந்து பழனி மலை அதேமாரி ஒவ்வொரு பக்கம் பழமுதிர்ச்சோலை அப்படியே எல்லாம் திருப்பரம்குன்றம் திருப்பரம்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருத்தணி திருச்செந்தூர் இப்படி ஆறுபடையில் இருந்து அவரு போய் நல்லா பார்த்துட்டு இங்கே வந்து பழனியில் வந்து ஐக்கியமாகிட்டாரு அவர வந்து அங்கே தான் வந்து நல்லா ஃபேமஸாக இப்போ இன்றைக்கு தைப்பூச திருநாளில் எல்லா மக்களும் எல்லா ஊர் மக்களும் வந்து நடைப்பாத போய் அங்கே ச முருகனுடைய அருள் பெறதுக்காக எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க ரெண்டு வாரமாக நடைப்பாதையா போயிட்டிருக்காங்க